எங்கள் பள்ளியில் வந்து நாங்கள் முதலாம் வகுப்பு இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தது தமிழ் மீடியம் தமிழ் என்ற சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சப்ஜெக்ட்டில் வந்து அந்த பேசுவது அந்த புலவர்கள் எல்லாம் பாராட்டி இருக்கிறவங்கள நூல் நிறைய நூல் தமிழ் நூல்களிலிருக்கும் சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி இந்த மாதிரி எல்லாம் அந்த நூல்களில் இருந்து நம்ம நன்மைகள் கற்றுக் கொள்ளலாம் இந்த தமிழ் என்பது செம்மொழி தொன்மையான மொழி தமிழ் மொழி மாதிரி எந்த மொழியும் இல்லை மிகவும் இது வந்து வால்மீகி என்ற புலவர் வந்து இந்த தமிழ் மொழியை உருவாக்கினார் தெம் தமிழ் மொழி வந்து ரொம்ப பழங்கால மொழி ஸோ இதனால் எனக்கு தமிழ் மொழி பிடிக்கும்